என் பேர் வந்து எஸ் கவிதா நான் வந்து டுவெல்த்து முடிச்சுருக்கேன் டுவெல்த்து முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன் என்னோடய ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஃபேமிலி நான் வந்து மாடூரு மாடூரில் நார்த்து ஸ்ட்ரீட் அப்படி இல்லைன்னா மாரியம்மன் கோவில் தெரு கள்ளக்குறிச்சி ஃபேமிலியில் வந்து சிஸ்டர் ரெண்டு பேர் பிரதர் ஒருத்தவங்க அப்புறம் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அப்புறம் நான் ஜாயின்ட் ஃபேமிலி எனக்கு வந்து பெ பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படி இல்லைன்னா ட்ராயிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்